எங்கள் கிராமத்தில் வந்து மழையே பெய்யாது ஆடி மாதம்தான் மழ பெய்யும் அந்த ஆடி மாதம் மழ பெய்யும்போது நல்லாருக்கும் பயிர் எல்லாம் வச்சுருவோம் ஆனால் பயிர் முளச்சு வர்றதுக்கு கூட அப்புறம் மழ பெய்யாது எங்கள் ஊரில் வந்து கேணி காடே கிடையாது எல்லாமே மேட்டாங்காடு தான் அப்படிங்கம்போது அந்த எப்படிறா முளச்சு வரும் அப்படின்னு செடியை செடியை போய் போய் காட்ட காட்ட பார்த்து பார்த்துட்டு வருவோம் அது கொஞ்ச முளச்சு வரும்போது எங்களுக்கு சந்தோஸமாக இருக்கும் அப்போலாம் முளச்சு வந்து என்ன பண்ணுறது அந்த களை வெட்டுவோம் பாருங்கள் ஓ ஓரளவுக்கு செடி வளர்ந்ததும் களை வெட்டுவோம் ஆள் ஆள் எல்லாம் விட்டு களை வெட்டும்போது மழையே பெய்யாது அப்போலாம் கஸ்டமாக இருக்கும் கூலி ஆளுக்கு நம்ப காசு கொடுத்து நமக்கு இவ்வளோ கஸ்டமாக இருக்கே அப்பிடின்னு காட்டுலேயே உட்காந்து அழுவுணும் போல் இருக்கும் அந்த ஆவணி மாதம் பயிர் பண்ணுவோம் ஆடி மாதம் உலவு ஓட்டுவோம் ஆவணி மாதம் பயிர் பண்ணுவோம் புரட்டாசி மாதம் காயும் பாருங்கள் அந்த வெயில் காட்டில் ஆளுங்களாலையும் வேலை செய்ய வைக்காது ஆளுங்களை விட்டு வேலை செஞ்சாலும் செடி காயும் பாருங்கள் அந்த காயும்போது கஸ்டமாக இருக்கும் ஊரில் கடனை வாங்கி உரம் வாங்கி போட்டு உலவுக்கு வண்டிக்காரவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதை உலவு ஒட்டி அந்த செடியை பார்க்கும்போதெல்லாம் ஏண்டா நம்ப பயிர் பண்ணுறோம் நம்ப விவசாயம் நம்ப மக்கள் சா நம்ப மக்களுக்காக தானே நம்ம விவசாயத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ப பயிர் பண்ணுறோம் இப்படி வெயில் அடிக்குதே நம்பளும் ஒரு கேணி காடு இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமேன்னு அப்போதான் தோணும் எங்களுக்கு எங்களால் கேணி வெட்லாம்ன்னு பார்த்தா எங்களுக்கு க காசு பற்றாக்குற நாங்கள் அன்னனைக்கு வேலைக்கு போனால் தான் சோறு திங்கலாம் ஏதோ ஒரு ஆறு மாதங்கலிச்சி இதில் வெள்ளாமை விட்டோம்னா கொஞ்சம் காசு வரும் அதை வச்சு பார்த்தா இந்த மானம்னா இப்படி பண்ணுதேன்னு மானத்தை திட்டுவோம் அந்த நேரத்தில் புரட்டாசி மாதமும் வந்துரும் களையும் வெட்டி முடிச்சு பயிர் காய்ஞ்சா கோவிலுக்கெல்லாம் திருவிழா போடுவோம் அப்படின்னாவது மழ வருமே அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு எல்லாம் திருவிழா போடுவோம் எல்லா சாமியும் வேண்டிப்போம் ஒரு ஒரு சாமியாக மழ கொண்டுட்டு வா மழ கொண்டுட்டு வான்னு வேண்டிக்குவோம் நாங்கள் எங்கள் ஊரில் கோவில் ஒன்று இருக்கு தள்ளி ஊருக்கு தள்ளி இருக்கு அந்த கோயிலுக்கு வந்து பொம்பளைங்களே போகக்கூடாது அப்போ வந்து அந்த கோயிலுக்கு கெடா வெட்டி அபிஷேகம் பண்ணுவோம் அப்பன்னா மழ வருன்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையும் வீட்டுக்கு வீடு காசு கொடுத்து அந்த கெடா வெட்டி மழய வள வளர்ப்போம் எங்கள் ஊரை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பாருங்கள் அப்போலாம் நம்ம ஊருக்கு மழ வராதா வா வா வா வான்னு மழைய அழப்போம் பிள்ளைங்கள்லாம் வீடு வீடாக சோறு வாங்கி அதில் அம்மா சோறு ஆயா சோறுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செய்யும்போது அந்த மழ வரும் அந்த மழ வரும்போது அப்போதான் எங்களுக்கு நல்ல உயிரே வரும் நம்பளால மக்கள் எல்லாம் சாப்பாடுக்கு எல்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சந்தோஷப்படுவோம் அந்த நேரத்தில் களையும் வெட்டியாயிடும் மருந்தடிப்போம் அந்த மருந்தடிக்கும்போது தண்ணி தண்ணியே இருக்காது மழ பெஞ்சா தானே தண்ணி இருக்கும் அந்த தண்ணி குட்டை ஜேசிபியை விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு குட்டையாக வெட்டி வச்சுப்போம் மழைநீர சேகரிச்சு வச்சுக்குவோம் எதுக்குன்னா நம்ம வந்து தண்ணியில் தண்ணியே காட்டுக்கு போகறோம் தண்ணியாயிடுது அப்போ நமக்கு குடிக்கிறத்துக்கு தண்ணி வேணும் அந்த மருந்தடிக்கிறத்துக்கு தண்ணி வேணும் அதுக்காக அந்த குட்டையை வெட்டி வச்சிக்கிட்டு அதுலருந்து தான் தண்ணியை எடுத்து மருந்தடிப்போம் அந்த மருந்தடிச்சு வெள்ளாமை வெள்ளாமை விடம்போது முக்கு வரும் சோளம் பருத்தி எல்லாம் முக்கு வரும் அதெல்லாம் வரம்போது பார்க்கம்போது சந்தோஸமாக இருக்கும் ஆனால் மழ பெஞ்சா மட்டும்தான் நிம்மதியாக இருக்கும் இல்லன்னா அதுவரைக்கும் நிம்மதியாகவே இருக்காது எங்களுக்கு மழைய வந்தாவே சந்தோஸப்படுவோம் சோளம் பருத்தி எல்லாம் வெவிப்போம் வெவிச்சு சாப்புடுறத்துக்காக சோளம் வந்துச்சுன்னா பிள்ளைங்கள்லாம் சோளம் ஒடிச்சிட்டு வாம்மா ஒடிச்சிட்டு வாம்மான்னு சொல்லுவாங்க அந்த சோளத்தை ஒடைச்சிட்டு வந்து வெவிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் அந்த பிள்ளைங்க சாப்பிட்டு சந்தோஸமாக இருக்கும் நாங்கள் பருத்தியுமே பஞ்சு எடுப்போம் பஞ்சு எடுக்கும்போது கம்மியாகதான் விலவிக்கும் இந்தவெல்லாம் பத்தாது ஏன்னா பண்ணுறது அதனால அப்புறம் சோளம் பருத்தி இதெல்லாம் எடுப்போம் கூலி ஆளுக்கு இந்த கூலி ஆளுங்களை காட்டில் கொண்டிபோய் காலையில் கொண்டி விட்டோம்னா அவங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு சாய்ங்காலம் போகும்போது காசு கொடுப்போம் நம்ப ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை பருத்தி எல்லாம் ஃபர்ஸ்டே விளைஞ்சிச்சின்னா அதை போட்டுவிட்டு தான் நம்ம ஆளுங்களுக்கு காசு கொடுக்குணும் அதை அப்படியேவே செஞ்சிகிட்டு இருப்போம் அந்த ஆறு மாதத்துக்கும் வேலை செய்வோம் வேலை செஞ்சு அந்த பயிரை எடுத்தால் தான் நாங்கள் வந்து மருனும் மறுபுடியும் அடுத்த வருஸம் வேலை செய்யணும் நம்ம வந்து சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செய்வோம் இருந்தாலும் வில தான் பத்தாது ஆனால் விலைய கொஞ்ச ஏற்றி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் நாங்களும் விவசாயம் விளையில மழ இல்லை அப்படின்னு விவசாயத்தை விட்டா என்ன பண்ணுறது அதனால் நாங்கள் விவசாயத்தை கை விடமாட்டோம் நாங்கள் மழ மழ தான் வரனும் மழ வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஸமாக இருக்கும் நாங்கள் அதை போட்டு தான் என் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும் பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கு வாங்கணும் அதெல்லாம் வாங்கன்னாக்க நாங்கள் மற்ற வேலைக்கு போக முடியுமா காட்டில் விவசாயம் விளஞ்சா தானே அது விளைஞ்சு தான் ஃபீஸ் எல்லாம் கொண்டி கட்டி பிள்ளைங்களுக்கு பொங்கல் தீபாவளி பதினெட்டு வந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் ட்ரெஸ்ஸு கேட்கும் அதெல்லாம் அதை போட்டு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டையை போட்டு போட்டு தான் அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குணும் அந்தமாதிரி அந்த விவசாயத்தை தான் நம்பி இருக்கோம் நாங்கள்